இப்போ நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னு வச்சிங்களேன் இப்போ ஒரு மளிகை ஆரம்பிக்கிறோன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சு இருக்கணும் ஃபஸ்ட்டு என்னென்ன ஜாமான் எங்கெங்க வாங்கணும் அப்படிங்கிறது இப்போ இப்போ ஏஜென்ட்லெலாம் டெரெக்ட்டாக வந்து சில ஜாமான்கள்லாம் கொடுப்பாங்க அது எந்த ஊரில் மொத்தமாக வாங்கறதுங்கிறதை நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ சில்லரை ஜாமான்னும் எங்கே கிடைக்கும் இப்போ மொத்த ஜாமான் எங்கே கிடைக்கும் அந்த மாதிரி இப்போ நம்ம மொத்த ஜாமான்னு வச்சிங்களேன் இப்போ கடலப்பருப்பு சீனி அந்தமேரிலாம் மூட்டை கணக்கில் வாங்கிக்கணும் ஒரு ஐம்பது கிலோ கணக்கில் அது மாதிரி வாங்கினோம்னா நமக்கு லாபம் கொஞ்சம் அதிகமாக தரும் நம்ம சில்ரை ஜாமான்லாம் அப்படி வாங்கினோம்னா சரி பத்து கிலோ இருபது கிலோ வாங்கினோம்னா நமக்கு சரியாக கிடைக்காது அதனால் ஒரு பிஸ்னஸில் ஆரம்பிக்கிறோன்னா இப்போ மளிகை கடையில் நிறைய இப்போ லேஸ் அந்த மேரியெல்லாம் விற்றம்னா லாபம் கம்மியாக இருக்கும் க சோப்புகள்லாம் ஒரு ஐம்பது பைசா அந்த மாதிரி தான் கிடைக்கும் சில்னா மொத்த ஜாமான் வாங்கினிங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறதுல உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸும் டெவலப்பும் ஆகும் இப்போ ஆள் போட்டு வேலை பார்க்கறீங்கன்னா நல்ல இதாக இருக்கும்